ட்ராவல் ஏஜென்ட்டுங்களா எங்களுக்கு நெக்ஸ்ட்டு சண்டே வந்துகிட்டு லால்குடியில் லால்குடிலேருந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்ரு வரும் நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் ஒரு பத்து பேர் கல்லணை டூர் போகணும் ஒன் டே ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஏத்தாப்ல எனக்கு கார் எதாவது அரேஞ் பண்ணி தர முடியுங்களா ஆமாங்க ம் பத்து பேர் குழந்தைங்க எதம் குழந்தைங்க எல்லாத்தியும் சேர்த்து தான் ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்களும் இருக்காங்க அதுக்கேத்தாப்ல எனக்கு கார் வேணும் வயசானவங்க நாலு பேர் இருக்காங்க ஆமாங்க காலையில் இங்கே ஒரு செவன் ஓ க்ளாக் செவன் ஓ க்ளாக் எடுக்கணும் இது நெக்ஸ்ட்டு சண்டே தேவைங்க எங்களுக்கு காலையில் செவன் ஓ க்ளாக் நீங்கள் வந்தீங்கன்னால் சரியாக இருக்கும் நைட்டு வந்து எயிட் ஓ க்ளாக்லாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருக்கணும் அங்கே எப்படிங்க தங்கிறது எல்லா அங்கே தங்கிறதுக்குலாம் ரூம் இருக்குதுங்களா சரி ஓகேங்க அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இப்போ கார் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு அரேஞ் பண்ணி கொடுங்க எந்த மாதிரி வெஹிக்கள்னு எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க நான் அட்ரெஸை உங்களுக்கு அனுப்பிவிடுறேங்க ஆ லால்குடி இல்லை லால்குடியிலே பிக்கப் பண்ணிக்கோங்க ஆ சரி ஓகேங்க எவ்வளோ தூரம் லால்குடிலேருந்து பிக்கப் பண்ணால் எவ்வளோல நாங்கள் திருச்சிக்கு வந்துட்டால் என்ன அமௌண்ட் வாங்குவீங்க ம் லால்குடிலேருந்துனா சரி ஓகேங்க எனக் குழந்தைங்களா இருக்கிறதுனால நாங்கள் திருச்சி வர வாய்ப்பில்லை லால்குடிலே வந்துடுங்க மொபைல் நம்பர் என்னோடதே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அன்றைக்கு சரிங்க நான் மொதல் நாள் கன்ஃபார்ம் பண்ணுறத்துக்கு நான் மொதல் நாள் நைட் கால் பண்ணுறேன் ஆ சரி ஓகேங்க கண்டிப்பாக ம் தேங்க்ஸ்